எங்கள் தோட்டத்தில் பார்த்திங்கனா நிறையா மரம் இருக்கு அது அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் நான் பறவை வளக்கிறோம் பறவைனு பார்த்திங்கனா கோழி கோழி நிறையா பத்துலேருந்து நிறையா இருபது கோழிலாம் இருக்கு கின்னிக்கோழி வான்கோழிலாம் வளக்கிறோம் அதுக்கு நாங்கள் வந்து மோஸ்ட்லி அரிசிதான் அரிசிதான் போட்டு வளக்கிறோம் அரிசியும் கோதுமையும்தான் அந்த கோதுமையை நிறையா வந்து நல்லா சாப்பிடும் எங்கள் வீட்டு கோழிலாம் அப்புறம் கோழிக்கு வந்து தண்ணிலாம் வைப்போம் தண்ணி குடிச்சு தண்ணிலாம் குடிச்சுட்டு அது நல்லா நல்லா இருக்கு இப்போ கோழி அந்தக் கோழிக்குப் போட்ட பாதி அரிசிலாம் அவ்வளவாக சாப்பிடாது கோழி அதனால புறா கிளி வந்து சாப்பிடும் ஃபர்ஸ்ட்டு வந்து புறா வந்து அதை சாப்பிட்டுட்டு மரத்தில் அங்கே இங்கே விளையாண்டுகிட்டே போவும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிளி கிளி வந்து கொய்யாமரத்தில் இருக்கிற பழத்தவே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகும் சாப்பிட்டுட்டு போகும் அப்புறம் வந்து கழுகு வந்து எங்கள் வீட்டு கோழி பிடிக்கிறதுக்காகவே இப்போ வந்து கோழிதான் இறக்கி விட்டோனா பத்து இருபது கோழிலாம் கோழிக்குஞ்சு இறக்கிருவோம் அந்த கோழிக்குஞ்சு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு குஞ்சு தூக்கிட்டுப் போயிடும் காலையில் சாயங்காலம்னு அதனாலவே ரொம்ப சங்கடமா இருக்கும் இந்தக் கழுகுதான் எங்கள் வீட்டு கோழிக்குஞ்சை பிடிக்கிறனால எங்கள் அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் வந்து கோழி வந்து நல்லா இப்போ வளருது அது முட்டைல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கனால நான் சாப்பிட்டு அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து கிளி வந்து நல்லா எங்கள் வீட்டு மரத்தில் வந்து கொய்யா இதுமாதிரி பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு போயிடும் அதுனால எல்லோருமே வந்து கிளி சாப்பிட்ட பழலாம் இருக்கானு வந்து கேட்டு வாங்கிட்டுப் போவாங்க அப்புறம் புறா வந்து வந்து வந்து போகிறதுனால அப்புறமா மரத்தைலாம் வீணாடிச்சுட்டு போய்டுது அப்புறமா அவ்வளதான்